ஹலோ கண்ணன் சூப்பர் மார்க்கெட்டுங்களா எங்களுக்கு வந்து ரெடிமேட் சப்பாத்தி வேணும் என்ன ப்ராண்டு நல்லாருக்குதுங்க உங்கக்கிட்ட அப்புறம் ஓகே

ஆரோக்கியா அமுலு ஸ்பைஸி ஆரோக்கியாங்களா ம் ம் மூணும் என்னென்ன ரேட்டுங்க அது ஓகேங்க ஓ சரிங்க அது வந்து ட்ரை ஆகிருமா ஃபுல்லாவே வந்து சாப்பிட்ட செஞ்ச உடனே சாப்பிட்ணுமா இல்லை ட்ரை ஆகிருங்களா எப்படி அந்த இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்

சரிங்க சரிங்க இப்போ அது என்ன ரேட்டுன்னு சொல்கிறீங்கனா நாங்கள் வாங்குகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் எழுவதுங்களா வாங்கி இன்றைக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கணுமா இல்லை நாளைக்கு வாங்கி ஃப்ரிட்ஜ்ஜில் வச்சுட்டு நாளைக்குக்கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா ஓகே இப்போது சாப்புடுறதுன்னா இன்ஸ்டண்ட் மாதிரி பண்ணிக்கணுன்றீங்க உடனேக்கொடனே ஓகேங்க ஓகேங்க ஓகே அமுல்லையே எங்களுக்கு கொடுத்துருங்க ஒரு ஒரு பேக்கெட் கொடுங்க ஏன்னால் வந்துட்டு வயசானவங்கள்லாம் சாப்பிட்றது ஸோ பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ஸோ அதனால் கொஞ்சம் நியூ பேக்கா இப்போ செஞ்சதா மட்டும் கொடுங்க ஓகேங்க ஓகேங்க அட்ரஸ் வந்து நாங்கள் மெஸேஜ் பண்ணுறோம் அந்த அட்ரஸுக்கு டெலிவரி பண்ணிடுங்க குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் பேக்கு

தேங்க் யூ